என்னோடய சின்ன வயசுல வந்து ஸ்கூல்லே சொல்லி கொடுத்துருக்காங்க ட்ராயிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வரையணும் அப்படினு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அவுங்க புக் ஒன்று தருவாங்கள் அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போது ஒரு ஃபேஸ் வரையணும்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஃபேஸ் எப்படி வரையணும் அப்படிங்கிற பிச்சருக்கும் அப்புறம் வந்து இது யார்ட்ட இருந்து கற்றுக்கிட்டேனா முக்கியமாக டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணதுனால் தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்புறம் இப்போ இப்போ வந்து நான் வரைகிறேன் அப்படினா வந்து ஆன்லைன் பார்த்து தான் வரைகிறேன் ஆன்லைனில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் இதுமாதிரி இமேஜ் வரையணும் அப்படினு நான் சர்ச் பண்ணுறப்ப எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இமேஜ் வந்து அதில் காம்சிரும் அதை பார்த்து தான் ஒவ்வொரு விஷயமும் நான் வரைகிறேன் எனக்கு ஆன்லைனில் பார்த்து வரைகிறது ரொம்ப ஈசியா இருக்குது ஆதாரங்கள் அப்படின்னா நான் வரைஞ்ச ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து யூட்யூப்பில் வந்து வீடியோவா வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவையும் வந்து காமிக்கிறதுக்காக யூட்யூப்பில் போட்டுருக்கேன் இதுதான் என்னோட ஆதாரம் அப்படினு சொன்னால் இதுதான் என்னோட ஆதாரம்